ஹலோ ஓலோ ஆட்டோவா சார் நான் இந்தமாதிரி நாங்கள் ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணினோம் நான் நாளைக்கு ஒரு காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு தேவைப்படுது சார் பாண்டி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் நீங்கள் பேமெண்ட் மட்டும் சொல்றீங்களா சார் ரெண்டாயிரரூபாவா சார் நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மெம்பர் தான் சார் வரோம் ரெண்டாயிரரூபான்றீங்க போனவாட்டி நாங்கள் நாலு பேர் வந்ததுக்கே ஆயிரத்தி ஐநூறுதான் சொன்னீங்க நாங்கள் இப்பயே அதே அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறுரூபா தரோம் சார் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் சொல்லுங்கள் சார் அதெல்லாம் வரும் சார் பாருங்கள் சார் ரெண்டு பேர் தான் வரோம் அதுக்கே ரெண்டாயிரரூபான்னா எப்படி சார் ஓகே சார் ஐநூறுரூபா அட்வான்ஸா சார் ஓகே சார் சார் நாளைக்கு கொஞ்சம் ட்ரைவர் கொஞ்சம் அரை மணிநேரத்துக்கு முன்னாடியே வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் போகணும் ஏன்னால் நாளைக்கு நாங்கள் இன்டர்வியூக்கு தான் போகிறோம் அந்த ட்ரெயினை பிடிச்சா தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணனும் ஸோ நாளைக்கு டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னால் நான் எங்கள் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போவோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போவோம் சரி ஓகே சார் ஆமாம் ஆமாம் சார் காலையில் ரெண்டு மணிக்கு சார் டிரைவர் ஒன் தேர்ட்டிக்கு வந்தால் போதும் சார் சரி ஓகே டிலே ஆகாம அனுப்பிச்சுவிடுங்க சார் ஓகே சார்